நான் சாப்பாட்டுக்கு வந்து ஆர்டரு பண்ணிட்ருந்தேன் ஏ இப்போது ஒரு அர்ஜென்டாக நான் வெளியே கிளம்புறேன் அதனால் எனக்கு சாப்பாடு வேண்டாம் பைசா கொடுத்துருங்களேண்ணா இல்லைண்ணா எனக்கு பைசா வேணுண்ணால் எனக்கு வேண்டாம் இப்போ ஆர்டரு வேண்டாம் ஒரு அர்ஜென்டுக்காக வெளியே போய் போயிட்டுருக்கேன் காசு எனக்கு திருப்பி பண்ணுங்கள் கொடுத்துற முடியுமாண்ணா என் அக்கௌண்டில் அனுப்பிடுங்கண்ணா வாட்ஸ்ஆப்லேயே இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சரி சரிண்ணா வச்சிரட்டுங்களா